ஆ எனக்கு ஓடும் போது நிறைய வாட்டி காயம் ஏற்பட்டு இருக்குது அது வந்து என்ன காயம்னு சொல்கிறதுனா ஒரு சின்ன காயம் மாதிரி இல்லைமா பெரிய பெரிய காயங்கள் கூட எனக்கு பட்டுருக்கு அந்த காயத்தை நான் எப்படி சமாளித்து வந்தேன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு எப்பவுமே ஒரு வெறி இருக்கும் அந்த வெறி வந்து ஜெயிக்கணும் நம்ம வந்து முதல் இதில் வட வரணும் அப்படின்ற வெறியா இருக்கும் அது வந்து ஓட்ட பந்தயமாக இருக் ஓட்ட பந்தயமாக இருக்கட்டும் வேற எதாவது ரேஸ்ஸா இருக்கட்டும் அது எல்லாத்துலயுமே நம்ம வரணும் அப்படின்ற வெறி மட்டும் எனக்கு எப்பவுமே இருக்கும் அதனால் எனக்கு ஓடி நான் விழுந்தப்பக்கூட திரும்பவும் எழுந்து நான் நிற்கமா வந்து அந்த ஓட்டத்தை வந்து தொடர்ந்து ஓடினேன் தொடர்ந்து அப்போது அது தொடர்ந்து ஓடி அதை நான் வின் பண்ணும் போது எனக்கு அதில் ஜெயித்து வரும் போது எனக்கு அந்த காயம் ஒரு விஷயமாவே தெரியாது ஏன்னால் என்னுடைய கவனம் முழுசு முழுசு அந்த ஓட்டத்தை நோக்கி தான் இருக்கும் அதனால் எனக்கு வந்து காயம் வந்து ஒரு பெரிய ஒரு தடையா நான் வந்து கருதில் எப்போவுமே நான் அதை அப்படி கருதவும் மாட்டேன் அதுக்கப்புறம் ஓடி முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்து அந்த காயத்துக்கு தேவையான மருந்தை எடுத்து எடுத்துகிட்டேன் ஒரு தடவை எனக்கு என்ன ஆச்சி சின்ன காயமா இல்லாமல் உள்ள எலும்பு முறிவு அளவுக்கு போயிடுச்சு அதனால் ஒரு இரண்டு மாதங்கள் நான் வந்து பெட்லேயே இருக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி அதுப்புறமா எனக்கு பழைய படி அந்த கட்டு எல்லாம் போட்டு ஒரு முன்று மாதங்கள் கழித்து நான் எப்பொழுதும் போல எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்மிச்சிட்டேன் அதனால் வாழ்கையில வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டு தான் இருக்கும் அந்த தடைய உடைச்சி நம்ம எரிஞ்சி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளால நம்மளுடைய இலக்கை வந்து அடைய முடியும் இது வந்து எல்லாருக்குமே வாழ்கையில நடக்கிறது தான் இப்படி தான் நான் வந்து அதில் மீண்டும் வந்தேன்